இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு இப்போ முன்னாடியெலாம் நாங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருந்தோம் ஒரு அந்த ஜெராக்ஸ் கடையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டு பில் பே பண்ணிகிட்டு இருந்தோம் இது ஒரு கேபிள் அமௌண்ட் பே பண்ணிட்டுயிருந்தோம் நாங்களே ரீசார்ஜ் பண்ணிக் கொடுத்துட்டுருந்தோம் அப்போப்ப ரயில்வே ரயில்வே டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இது மாதிரிலாம் புக் பண்ணி வச் புக் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிடி பிசிஓ ஐஎஸ்டி எல்லாம் நாங்கள் வச்சு வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்பறம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரீசார்ஜ் பண்ணுறதுலேர்ந்து எல்லாமே ஆன்லைன் ரீசார்ஜ் கொண்டு வந்துட்டாங்க என்றைக்கு கூகுள் பே ஃபோன் பே இதெல்லாம் வந்துச்சோ அன்றையிலருந்தே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஷா எடுத்து யாருமே செலவு பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டாங்க எல்லோருமே வந்து டேரெக்ட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது ஒரு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ புக் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக நம்ம போய் இன்னோரு இடத்துல போய் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மொபைல்லே நம்மளே எடுத்து லாகின் பண்ணிகிட்டு நம்மளே வந்து ட்ரெயின் டிக்கெட்டோ புக்கை ஃப்ளைட் டிக்கெட்டோ புக் பண்ணிடுறோம் நம்ம அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது இமீடியட்டா ரீசார்ஜ் பண்ணுறது இப்போ கடையிலெலாம் கேஷ் கையில் வச்சுருக்கணுன்ற அவசியமே கிடையாது உடனே ஜிபே பண்ணுறோம் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறோம் இமீடியட்டாக அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுறோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது ஆனால் இது வந்து பாதிப்புகள் வந்து உள்ளூர் கடைக்காரர்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கறக்கூடிய பெட்டிக்கடை நடத்துகிறவங்களுக்குலாம் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்து இதுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்